பள்ளி மற்றும் வேலை வேலையின்போது நம்ம பாட்டு பாடுகிறத்துக்கு வந்து தனியாக டைம் வந்து பார்த்திங்கனா காலையிலும் மாலையிலும் வந்து நாங்கள் ஒதுக்கிப்போம் இப்போ காலையில் பள்ளி வந்து ஒன்பது மணிக்கு ஒன்பதரைக்கு வந்து பள்ளி வந்து துவங்கிறாங்க அப்படின்னா காலையில ஆறு மணியிலேந்து ஏழு மணி வரைக்கும் தனியாக வந்து பாடலுக்காக எங்களோட வகுப்பை வந்து நாங்கள் வகுப்பு நேரத்தை வந்து நாங்கள் வந்து செலவிடுவோம் அதேமாரி மாலை வந்து அஞ்சரை மணிக்கு வந்து பள்ளி விடுகிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் நாங்கள் பாடலுக்காக பாடல் வகுப்புக்கு நாங்கள் வந்து செலவிடுவோம் இதற்கிடையில் வந்து நாங்கள் வந்து பாடி பாடி பாடு பாடல்கள்க்கு போய்ட்டு நாங்கள் வந்து கற்றுக்கிட்ட பாடல்கள பள்ளியில் கிடைக்கிற இடைவெளி நேரத்தில் ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ நாங்கள் வந்து திரும்ப பாடி பார்த்துப்போம் இதனால வந்து எங்களோட பாடல் பாடுறதுக்கான படிக்கிறதுக்கான நேரம் வந்து சமநிலையாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல்